ஹலோ வணக்கம் சார் என் பெயர் வினோத் குமார் மதுரை அப்பு ஹோட்டல்லுங்களா ஓகே சார் ஒன்னுல்லை இந்த மாதிரி எனக்கு ஒரு இருபது சிக்கன் பிரியாணி வேணும் அதுயில்லாமல் ரெண்டு கிர்ல்ட்டு சிக்கன் வேணும் அப்புறம் பைஸி சிக்கன்னு ஏதாவது இருக்குதுங்களா கிரேவி இருக்குதுங்களா ஏதாவது ஓகே ஓகே அந்த இந்த ட்ரை கிரேவி போட்டுருங்கள் அப்புறம் வந்து எனக்கு ரைத்தா எக்ஸ்ட்ராவா வேணும் எவ்வளோங்க ஆச்சு டூ தவுசண் ஃபைவ் ஹண்ட்ரடா ஓகே ஓகே ப்ளஸ் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே அப்புறம் வந்து அந்த இது எயிட் ஹண்ட்ரடுங்களா சரிங் சார் சரிங் மொத்தமாக எவ்வளோ சார் ஆகுது மொத்தமாக ஃபோர் தவுசண் டூ ஹண்ட்ரடாகுதுங்களா சார்ரு எங்கிட்ட ஒரு கூப்பன்னுயிருக்குது ஆனால் போட்டால் வந்து ஃபைவ் பர்சண்ட்டேஜி தான் டிஸ்கோவுண்டாகும் உங்கிட்ட வேறு ஏதாவது கூப்பன் இருக்குதுங்களா இல்லை வேறு ஏதாவது ஆஃபர் இருக்கா அது என்ன சார் ஆஃபர் அது அது சொல்ல முடியுங்களா இல்லை எனக்கு அதோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தால் ஓகேவாயிருக்கும் நீங்கன்னா இவ்வளோ சொல்லிருக்கன் கிட்டத்தட்ட இருபது பிரியாணி கேட்டுருக்கன் அது கொஞ்சம் பாருங்களன் சரி ஓகே வேறு ஏதாவது ஆஃபர்யிருக்கா இந்த காம்போ அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர்யிருக்கா என்ன கூப்பன் சார் அது அது எனக்கு இதுப் பண்ண முடியுங்களா ஓ முப்பது பர்சண்டேஜிங்களா சரி ஓகே அதை எனக்கு போடுங்கள் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பிரியாணி வாங்கணுமா சரி ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு பிரியாணி போடுங்கள் அந்த கூப்பன் போட்டுக்கோங்கள் ஓகே ஓகே சார் ஓகே சார் நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் சொல்கிறேன் கேட்கிறீங்களா நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் மெயின்டிஸ் ஸ்ட்ரீட் விழுப்புரம் மந்தக்கரை மந்தக்கரை விழுப்புரம் போட்டுக்கோங்க ஓகே சார் எவ்வளோ நாளு சார் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ்சாகுமா சரி ஓகே சார் சரி ஓகே சார் ஓகே சார் நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் கேஸ்ஆன் டெலிவரியில்லை போட்டுக்கோங்கள் ஓகே சார் ஓகே சார் நன்றி சார்